இந்திய வேலை வாய்ப்பு சந்தையில் என்ன நிலை இருக்கிறது என்ன இருக்குது கஷ்டப்பட்டு நம்ம படிக்க வைக்கிறோம் பிள்ளைங்கள படித்து அதுங்க சம்பாரித்து நம்மளுக்கு கஷ்டத்தலாம் போக்கும் அப்படின்னு நினைக்கிறோம் ஆனால் கவர்மெண்டு ஜாப்பு தானே ஆசைப்படுவோம் எல்லாேருமே கவர்மெண்டு வேலை கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் ஆனால் கவர்மெண்டு வேலை எங்கே எல்லாேரும் படிக்கிறாங்க கவர்மெண்டு வேலை கிடைக்குன்னா எங்கே கிடைக்கிது வசதி வாய்ப்பு இருக்கிறவங்களா பார்த்து தான் வேலை வேலை கிடைக்கிது ஏன்னால் அவங்க வந்து எப்படி சொல்வது ஒ நீ நீட்டு தேர்வு எழுதுணுங்கிறாங்க நீட்டு தேர்வு எழுதி அதில் பாஸ் பண்ணுங்கிறாங்க அப்போ எல்லா பிள்ளைங்களும் நீட்டு தேர்வில் எங்கே பாஸ் பண்ணுது ரொம்ப மார்க்கு கம்மியானால் அதில் அதுவும் திடீரெனு பார்த்தா நீட்டு தேர்வு எழுதி அதில் மார்க்கு வாங்கலைன்னு எத்தனை பேர் சூசைட் அட்டன் பண்ணுற அளவுக்கு ஆகிடுது படித்து வேலைக்கு போய் சம்பாதிக்கணும் அப்படின்னு அது அது கனவுகளோட பிள்ளைங்க படிக்குது ஆனால் வேலை கிடைக்காமா ரொம்ப கஷ்டப்படுதுங்க சுற்றிக்கிட்டும் என்னாடா படித்தோம் அது சம்பாதிச்சோம் அப்பா அம்மாவுக்கு கொடுத்தோம் அப்படின்னு இல்லாமல் வேலை எப்போ பார்த்தாலும் வேலை வேலை வேலைன்னு சுற்றிக்கிட்டே கிடக்கமோ ஒழிஞ்சி வேலை கிடச்சப்பாடே இல்லை அப்படிங்கிற சலிப்பு தன்மைக்கு ஆகிற அளவுக்கு இப்போ சூழ்நெல ஆகிடுச்சு இப் இப்போ அப்பா அம்மா படிக்க வைக்கிறாங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு கடனை வாங்கி உடன வாங்கி நம்ம பிள்ளைய எப்படியாவது படிக்க வச்சு அது ஒரு நிலமைக்கி வந்து சம்பாதிச்சு நம்மள காப்பற்றும் அப்படின்னு நினச்சு அப்பா அம்மா படிக்க வைக்கிறாங்க ஆனால் இந்த பசங்கள் படிச்சுப்புட்டு வேலை தேடியே டையட் ஆகிட்றாங்க ஒன்றும் கவர்மெண்டு ஜாப்பு கிடைக்கலனா ப்ரைவேட்டு வேலைக்கு போகணுன்னா அங்கேயும் வந்து சரியான சம்பளம் கிடைக்கிறதில்ல ஒவ்வொரு கம்பெனிக்கு வேலைக்கு போகுதுங்க ஆனால் சம்பளமே போட மாட்டேங்கிறாங்க அப்போ அந்த பிள்ளைங்க எவ்வளோ வெக்ஸ் ஆகிடுது வேலைக்கு போ வேலை ஒன்று வேலை கிடைக்கல வேலை கிடச்சா சம்பளம் கிடைக்கல இந்த மாதிரி இருந்தால் என்ன பண்ணுறது இது தான் இந்த காலகட்டத்தில் நிறைய நடக்குது படித்தோம் டான்னு சம்பாதிச்சோமா அப்புறம் இங்கே இந்த இந்த நிலம இங்கே இருக்கிறதுனால உடனே ஃபாரின் போவோம் அங்கேனா வேலை கிடைக்கும் சம்பாதிப்போம் அப்படின்னு ஃபாரின் போகிறாங்க படித்து தமிழ் நாட்டில் வேலை பார்த்து சம்பாதிக்கிற நிலமையே இல்லை அப்போது வந்து வெளிநாடு போனால் அங்கே நல்லா சம்பாதிப்போம் அப்படின்னு முக்கால்வாசி வந்து தொண்ணூறு பர்சண்ட் எல்லாம் வெளிநாடு வெளிநாடு வெளிநாட்டு வாழ்க்க படித்தோம் வெளிநாடு போனால் சம்பாதிச்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஆகிடுச்சு தமிழ் நாட்டில் வந்து வேலை கிடச்சா ஏன் வெளிநாடு போகிறாங்க வேறு வழி இல்லை சம்பாதிச்சு தான் ஆகணும் குடும்ப சூழ்நெலைக்காக அப்போ வந்து இங்கே முடியாதப்போ வெளிநாடு போய் சம்பாதிப்போம் அப்படின்னு வெளிநாடு போகிறாங்க அப்படியே கவர்மெண்டு வேலை கிடைக்கணுன்னா லட்ச கணக்கில் பணம் கட்டணும் வசதி இருக்கிறவங்க பத்து லட்சம் கட்டுவாங்க வசதி இல்லாதவங்கள் என்ன பண்ணுவாங்க அந்த பத்து லட்சம் கட்ட முடியாதுங்கிறப்போ வேறு கிடைக்கிற வேலையை செய்வோம் அப்படிங்கிற மாதிரி ஆகிடுது அப்போ படித்தாலும் பண வசதி இருக்கணும் வசதி இருக்கிறவங்க படிக்கெலாம் வேலை கிடைக்கிறதுக்கும் பண வசதி எல்லாம் வந்து வசதி வாய்ப்பு இருக்கிறவங்களுக்கு தான் எல்லாமே கிடைக்கிது வசதி இல்லாதவர்களுக்கு ஒன்றுமே கிடைக்க மாட்டேங்குது எங்கே போனாலும் பணம் அடுத்தது அதாவது பெரிய பெரிய அதிகாரியோட சிபாரிசு இப்படி தான் சிபாரிசு இருந்தால் ஒவ்வொரு இடத்துல வேலை கிடச்சிடுது ஏன்னால் அவங்களும் ஒரு ஜாப்பில் இருக்காங்க இப்போ ஒரு மேனஜர் இருக்கார் அந்த மேனஜரோட உதவி இருந்தால் அந்த ஒரு பேங்க்கில் லோன் எடுக்கிறோம் அப்படிதான் ஒரு வேலைக்கு போகணுன்னா அங்கே ஒரு சிபாரிசு வேணும் அந்த சிபாரிசு லெட்டர் இருந்தால் வேலை கிடச்சிருது எல்லாத்துக்கும் கிடைக்கிதா எல்லாத்துக்கும் கிடைக்கிறது இல்லை நூ நூறு பேர் படிச்சுருக்காங்கனா அதில் பத்து பேருத்துக்கு சிபாரிசு லெட்ரு கிடைக்கிது அந்த தொண்ணூறு பேர் என்ன பண்ணுவாங்க தொண்ணூறு பேர் வேலை இல்லாமல் அழைஞ்சிக்கிட்டு திரிஞ்சி டையட் ஆகி ஏன்டா படித்தோம் சிவனேன்னு ஆடு மேய்ச்சு ஆளாகிட்லாம்னு சொல்கிற மாதிரி ஆடு மேய்ச்சிருக்கலாம் மாட்டுக்கு அப்படிங்கிற மாதிரி ஆகிடுது படித்த பிள்ளைங்க வேலை தேடி தேடி தேடி டையட் ஆகிடுதுங்க இது தான் இந்த நம் இந்திய நாட்டோட கலாச்சார இந்திய நாட்டோட நிலைம அப்புறம் இந்தியாவில் சம்பாதிக்க முடியாமல் தான் வெளிநாடு ஃபாரின் ஃபாரின் ஃபாரின் வாழ்க்கையிலயே முழுகி போக வேண்டியதாக இருக்குது ஃபாரின் போனால் ரெண்டு வருஷம் ஒரு அப்பா அம்மாவை பார்க்கணுன்னா ரெண்டு வருஷம் மூணு வருஷம் எதுக்காக இந்த காசு சம்பாதிக்கிறதுக்காக வேலை தமிழ் நாட்டில் கிடைக்காதனால இவ்வளோம் கஷ்டப்பட்டு ஃபாரின் போய் அங்கே தனியாக இருந்து சம்பாதிச்சு குடும்பத்தை காப்பாற்றத்தணும் அப்படிங்கிற நிலைம வந்துவிடுது